ஹலோ சார் நான் எஸ்டெர்டே வந்துவிட்டு நான் டிகிரி செர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணியிருந்தேன் சார் அதில் என்னோட நேம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச்சாக இருக்குது இல்லை சார் இந்த இயர் தான் சார் இந்த இயர் பாஸ்டு அவுட் தான் அதான் இப்போ சேஞ்ச் பண்ணி வேணும் சார் ஆ எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் எல்லாமே கையில் வைச்சிருக்கேன் சார் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாமே எல்லாமே கையில் வைச்சிருக்கேன் சார்

ஆ இல்லை சார் மார்க்ஷீட்டில் கிடையாது செர்டிஃபிகேட்டில் மட்டுந்தான் சார் இது இது எத்தனை நாள் சார் ஆகும் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு டூ வீக்ஸ் ஆகும்ங்களா ஆ சரி எப்போது டைமிங் சரி ஓகே சார் இதுக்குன்னு தனியாக நான் அமௌண்ட் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும்ங்களா ஏன்னா அது என்னோட மிஸ்டேக் இல்லை நான் கரெக்டாக தான் டைப் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா எல்லா செர்டிஃபிகேட்ஸ்லேயும் கரெக்டாக இருக்குது டிகிரி செர்டிஃபிகேட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்குது ஓ அப்படிங்களா சரி ஓகே சார் நான் எல்லாமே லெட்டரில் தர்றேன் நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சார் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ நான் இருந்தாலும் பரவாயில்லை டூ வீக்ஸில் கண்டிப்பாக கிடைச்சிரும்ல சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்